ஆ ஹலோ ஏஆர்எஸ் டெக்ஸ்டைல்ஸ் சொல்லுங்கள் ஆ சரி சொல்லுங்கள் ஆ ஓகேம்மா ஓகே ஓகே நீங்கள் எவ்வளோ பே அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ க எடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து உங்களுக்கு தள்ளுபடியில கொடுப்போம் இத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ஒவ்வொரு செட்லயும் வந்து நூறு நூறு எடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் நம்ம எல்லாரும் போய் லோக்கல்ல விற்கிற விலை விலையோட கம்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு டொண்ட்டி பர்சன்டேஜ்ஜு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து வில கம்மியாக இருக்கும் நீங்கள் அதிகமாக எடுக்குறீங்கன்னால் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே கொடுப்போம்

ஆமாம் நீங்கள் நீங்கள் அதி அதிகமாக எடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து நாங்கள் க கம்மி பண்ணி கொடுப்போம் விலையில ஆமாம் ஆமாம் நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் லோக்கல்ல அங்கே விற்கிறத விட நீங்கள் எங்ககிட்ட வாங்கி விற்கிறப்ப உங்களுக்கு இன்னும் கம்மியாகதான் இருக்கும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து அதில் ப்ராஃபிட்டும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் ஆ நீங்கள் நேரில் வாங்க நேரில் வந்தீங்கன்னால் நான் எவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லாமே வந்து சொல்கிறேன் ஓகேம்மா கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்க உங்களுக்கு வேணா அட்ரஸ் நான் வந்து ஃபோ வாட்ஸப் பண்ணுறேன் நீங்கள் அட்ரஸ் நோட் பண்ணிட்டு வாங்க ஓகேம்மா ஓக் ஓகே தேங்க் யூ